ஆ சார் வணக்கம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் என்ன சார் ஒர்க் பார்க்கணும் ப்ளம்மிங் ஒர்க்கா ஓகே சார் பண்ணித்தரங்க சார் எவ்வளோ ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் சொன்னிங்களா ஓகே சார் சிங்கிள் ஃப்ளோரோட முடிச்சிருவீங்களா இல்லை டபுள் ஃப்ளோரா சார் ஓகே சார் ஆயரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்னா ஓகே ஒரு ரூம்மு ஒரு கிச்சன் டாய்லெட் ஓகே டபுள் ரூம்மு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு டாய்லெட் வந்து வந்துருக்குமா அதற்கு ப்ளஸ் மாடில பைப் லைன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அறுபதாயிரம் வருங்க இப்போ நான் இப்போ திங்க்ஸ் எல்லாமே நாங்களே ஆமாம் நாங்களே திங்க்ஸ்லாம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் பைப் லைன் ஃபுல்லாக நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து என்ன வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டிசைன் தேவையோ அந்தந்த டிசைனில் அந்த டாய்லெட்டு பீங்கான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா அந்த கிச்சனில் உள்ள அந்த வாஷ் பேஷன் எல்லாமே நீங்கள் தான் வாங்கிக்கொடுக்கணும் நாங்கள் பைப் லைன் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் பைப் லைன் ஃபிட் பண்ணுற மெடீரியல்ஸ் எல்லாமே நாங்களே எடுத்துகிட்டு வந்துருவோம் ஓகே நீங்கள் இந்த பைப் லைன்னு டேப்பு எல்லாமே நீங்களே வாங்கிக் வாங்கி கொடுக்குறமாரி இருக்கும் ஸோ இது தான் இந்த எஸ்டிமேஷனில் தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு அறுபதாயிரம் சொன்னேன் ஆ நீங்கள் ஓகே சொன்னிங்கன்னா நம்ப நாளைக்கே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்ரலாம் ஆமாம் சார் பைப் லைன் ஃபுல்லாகவே நாங்களே வாங்கிடுவோம் சார் பிவிசி பைப் வந்து ஆமாம் வாட்டரு லைன் பைப்பு ப்ளஸ் வந்து பாத்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப் எல்லாமே நாங்களே வாங்கிகிட்டு வந்துருவோம் மற்றப்படி வந்து அந்த பொருள்லாம் இருக்குல்ல வாஷ் பேஷனுங்கிறது பாத்திங்கனா நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவீங்க டேப்பு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் வாங்க முடியும் அதே மாரி வந்து பார்த்திங்கனா டாய்லெட்டில் வெஸ்ட்டன் டாய்லெட்டா இல்லை நார்மல் டாய்லெட்டாங்கிறதையும் நீங்கள் தான் அதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணி வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்திங்கனா நாங்கள் ஃபிட் பண்ணிவிடுவோம் சரி ஓகே சார் தேங்க் யூ சார்